ம் ஆமாம் நாங்கள்தான் பேசுகிறோம் நீங்கள் யார் சொல்லுங்க

ஆ பண்ணிடலாம் ஆ ஓகே எங்கள்கிட்ட வந்து எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும் நாங்கள் நிறையா பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டிருக்கோம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நாங்கள் நிறையா பண்ணிக்கிட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து ப்ராடெக்ட் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிரச்சினையும் இருக்காது நீங்கள் நல்லாவே பர்ச்சேஸ் பண்ணலாம் நிறையா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஓகே மினிமம் மினிமம் நீங்கள் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டச் பண்ணணும் ஒன் லேக் பண்ணுறிங்கன்னா ஓகே பண்ணிடலாம் ஆ ஓகே நான் வந்து உங்களுக்கு எல்லாமே மெயில் பண்ணிடுறேன் நீங்கள் என்னென்னனு சொல்லுங்க நான் வந்து ஆடர் பிளேஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறிங்களோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணிக் கொடுத்துடுவோம் ஏ உங்களுக்கு எங்கள் சைட்டிலருந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஏன் நீங்கள் வந்து இப்போ உமன்ஸ்க்கு மட்டும் சொல்கிறீங்க மென்ஸ் வியரும் ஸ்டார்ட் பண்ணலாம்ல கண்டிப்பாக போகும் நாங்கள் எங்களோட ப்ராடெக்ட்ஸ்லிருந்து உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்களே கண்டிப்பாக அடுத்தவாட்டி ஆடர் பிளேஸ் பண்ணும்போது மென்ஸ் வியரும் சேர்த்துப்பீங்க ஆ ஓகே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் சொல்கிறீங்களோ நாங்கள் எங்கள் ஒர்க்கர்ஸ்கிட்ட சொல்லி நாங்கள் வேலையை ஆரம்பிச்சுருவோம் நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆடரை பிளேஸ் பண்ணுங்க ஏன்னால் எங்கள்கிட்ட வந்து டிசைன்ஸ் நிறையா அடிக்கடி வரும் டக்குன்னு போயிடும் அப்புறம் நீங்கள் கேட்குற டிசைன்ஸ் வந்து அதில் இருக்காது ஸோ வந்து மெயில் பண்ணோன்னே நீங்கள் பார்த்துட்டு சென்ட் பண்ணுங்க ஆ ஓகே ஆ அதெல்லாம் நாங்கள் பண்ணிக் கொடுத்துட்றோம் உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது உங்களுக்கு எல்லாமே சேஃப்பாக வந்து உங்களுக்கு இதுவாகிரும் டெலிவரி ஆகிரும் ஆ ஓகே ம் தேங்க்யூ